கூடலுார் மாவட்டத்தில் காவல்நிலை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் வெப்பநிலை மழைப்பருவங்கள் கடுமையான கோடை வெள்ளப்பெருக்கு வறட்சி கடுமையான குளிர்காலம் ஆகியவற்றை நான்லாம் அனுபவிச்சுருக்கேன் ஏன்னால் வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கும் போது நம்மளால தாக்குப் பிடிக்க முடியாது சூரியன் இருக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியும் அது ரொம்ப தொலைவில் இருந்தாலும் ஏதோ நம்ம பக்கத்தில் இருக்கின்ற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கின்றது ஏன்னால் ஓசோன் லேயரில் ஓட்டை போட்டுருக்கு ஓசோன் லேயரில் ஓட்டை போட்டுருக்கிறதுனால வெப்பம் அதிகமாக உள்ளே செலுத்தது அதில்லாமல் பொலியூசன் இருக்கிறதுனால வெப்பக்காற்று அதிகமாக நம்மளுக்கு வருது நம்ம ஃபேக்ட்ரி அந்தமாதிரி இருக்கிறதுனால அதிகமாக நம்மளுக்கு காற்று மாசடையறதுனால வெப்பம் அதிகமாகுது அதிகமாக குளம் ஏரிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு அதனால் குளிர்காற்று அதிகமாக பரவ மாட்டேங்குது அதனால வெப்பம் அதிகமாயிருக்கு அதையும் நாங்கள் அனுபவிச்சுருக்கிறோம் கோடை காலத்தில் வெள்ளப்பெருக்கு வருமான்னு கேட்டால் இந்தப்பக்கம் வெள்ளப்பெருக்கு அதிகமாக வராது ஏன்னால் நெய்வேலி சைடு வந்துட்டு அதிகமாக மண்முகடு இருக்கிறதுனால மண் இருக்கிறதுனால வெள்ளப்பெருக்கு இங்கே அதிகமாக வராது கடலும் இங்கே கிடையாது கடலூரு அங்கேதான் கடல் இருக்குது இங்கே கடல் அவ்வளோவா இல்லாததனால் வெள்ளப்பெருக்கு பாதிப்புகள் அதிகமாக நாங்கள் அனுபவிக்க மாட்டோம் மழைகாலம் வந்தால் கூட தண்ணி தேங்கி தான் கிடக்கும் ஒரு அஞ்சு செண்டிமீட்டர் ரெண்டு செண்டிமீட்டர் அளவு தான் இருக்கும் அதுக்கு மேலே தண்ணி தேங்காது அதனால வெப்பநிலையைப் பற்றி நம்ம அதிகமாக இங்கே சொல்ல முடியாது வறட்சி இங்கே இருக்குது ஏன்னால் நெய்வேலி பக்கம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இங்கே பெரிய ஃபேக்ட்ரி இருக்கின்றதுனால வறட்சி இங்கேஅதிகமாக இருக்குது அதனால் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க இங்கே வந்துட்டு வறட்சி இருக்கிறதுனால வாழ்க்கை காலத்தில் வானிலை மாற்றங்கள் கண்டுருக்கிறேன் வானிலை மாற்றங்கள் அப்போப்ப அதிகமாக இருக்கும் அப்போப்ப குறைவா இருக்கும் ஏன்னால் அது ரொம்ப கடினமான விஷயம் மற்ற நேரத்துலேலாம் வந்துட்டு வானிலை மாற்றத்தை பற்றி நம்ம பேசணும்னா அது கொஞ்சம் பெரிய விஷியமாக இருக்கும் ஏன்னால் வானிலை மாற்றத்ததைப் பற்றி பேசணும்னா நம்ம அதிகமாக படித்துக்கொண்டு இருக்க வேண்டும் அதிகமாக நியூஸ் பேப்பர் வாசிச்சுருக்கணும் கடுமையான குளிர்காலம் வந்துருக்குது ஏன்னால் சில டைம்மெல்லாம் மழை அதிகமாக இங்கே பெய்யுது அப்போ கடுமையான குளிர்காலமாக இருக்கும் கரண்ட் இருக்காது வேர்த்துக் கொட்டும் அப்போ குளிர் இருக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த வேர்த்துக் கொட்டுகிறது நிற்கும் ஏன்னால் குளிர்காலத்தில் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே நேரத்தில் குளிர்காலம் கொடுமையான விஷயம் குளிர்காலத்தில் நம்ம இருந்தால் நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கலாம்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் மழைப் பருவங்கள்லாம் அப்போப்ப வரும் மூன்சூன் சீசன் வரும் இலையுதிர் காலம் வரும் அப்போ இலையெல்லாம் உதிரும் அது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் வெள்ளப்பெருக்கு இங்கே அதிகமாக வராது மழை அதிகமாக இங்கே வரும் அதிகமாக வந்தாலும் தண்ணி தேங்காது மழை பெய்யும் போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் காலநிலை நன்றாக தான் இருக்குது வெப்ப நிலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை வெப்பநிலை அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வெப்பநிலையை வந்து நம்ம அதிகமாக சமாளிக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் கொஞ்ச கடுமையான விஷயத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அதெல்லாம் நம்ம இப்போ நெய்வேலியில் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டுதான் வந்துட்டுருக்கோம் வெப்பநிலையை நாங்கள் வந்துட்டு அதுக்கு ஏற்றுக்கொள்ளி நாங்கள் பழக ஆரம்பிச்சிட்டோம் வாழ்வியல் முறையை நாங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாவட்டத்தில் வெப்பநிலை காலநிலை எல்லாமே வந்துட்டு நல்லா தான் இருக்குது ஓரளவு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்துலலாம் இருக்குது